எனக்கு மிகவும் பிடித்தப் பருவம் குளிர்காலம் வின்டர்ன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அழகிய மலைகள் நல்ல குளு குளுன்னு இருக்க கூடிய ஒரு சூழ்நிலைகள் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வின்டர் காலத்தில் அழகாய் மழைத்துளிகளைப் பார்த்து ரசிக்கிறது அதில் நம்ம நனையிறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்